எனக்கு வந்து எந்த விளையாட்டுனால் எனக்கு ஜல்லிக்கட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை அதை வந்து ஒரு தடவையாச்சும் பார்த்துட்டு வந்துடணும் இங்கே இந்த சைடு வந்து எந்த ஒரு ஜல்லிக்கட்டும் நடக்கிறது இல்லை தமிழ்நாட்டை எடுத்துகிட்டோம் அப்படினா ஸோ வந்து எங்களோட சைடு வந்து இங்கே நடக்கிறது இல்லைனால எங்கே நடக்கிறதோ அங்கங்கே போயிட்டு ஒரு தடவ பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறது ஆசை இன்னொன்று வந்து நிறைய மக்கள் வந்து பாரம்பரிய விளையாட்டுகள் யா இப்போ சுற்றுலா பயணிகள் இருக்காங்க அப்படினா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படினா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஈர்ப்புகள் இருக்கும் இல்லைங்களா ஸோ வந்து அந்த இடத்துல அதை பிடிச்சு போய்தான் அவங்க போகிறாங்க எனக்கு வந்து சுற்றுலா பயணிகள் அதாவது தெரிந்துக்கொள்ள விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நிறையவே இருக்குது பாரம்பரிய விளையாட்டுகள் மக்கள் இன்னமும் விருப்பப்படுகிறாங்க இப்போ தமிழ்நாடு எடுத்துகிட்டோம்னால் ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுகிறாங்க அப்புறம் வந்து பஞ்சாப்பு மஹாராஷ்ட்ரா இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக விருப்பப்படுகிறாங்க அவங்களோட விளையாட்டெல்லாமே வந்து அந்த குஸ்தியெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் விளையாடுறது